எங்கள் கிராமத்துப் பக்கமெல்லாம் அதிகமாக வந்து செங்கல் சூளைதான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னால் அங்கே மண் ரொம்பவே சுலமா சுலபமாக கிடைச்சிரும் அவர்களுக்கு அதனால் செங்கல் சூளைதான் வந்து அதிகமாக இருக்கும் ஆளுங்களும் அங்கே ரொம்பவே சுலபமாக கிடைப்பாங்க அவங்கள வைச்சே பண்ணிக்கலாம் எப்படியும் வீட்டில் ஒரு நாலஞ்சுப் பேர் இருந்தாங்கனால் அதில் எப்படியும் ஒரு மூணு பேராவது செங்கல் சூளைக்கு வேலைக்கு வந்துடுவாங்க அந்த சைடெல்லாம் வந்து வானம் பார்த்த பூமிதான் அதனால் வந்து அந்த நிலம்லாம் வந்து அவ்வளோ ஈரப்பதமாக இருக்கும் அப்பிடிலாம் இல்லை எப்பவுமே வெயிலாக இருக்கிற பூமிதான் அதனால அங்கே மண் வந்து செங்கலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து அங்கே உள்ள மண்ணை எடுத்து அவங்களே வந்து வயலில் இருக்கிற மண் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து அவங்களே யார்க்கிட்டேயுமே வாங்காமல் அந்த மண்ணை வைச்சு அவங்க வந்து செங்கல் வந்த செஞ்சு செஞ்சுக்கிருவாங்க அது எப்படி அதை வந்து அதை வந்து வெற்றி ஆகுன்னால் அவங்க வந்து அந்த மண்ணை வந்து அதுக்கு எதை வந்த மூலமாக போடுறாங்களோ அதை வந்து யார்க்கிட்டேயுமே வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கிறதில்ல அவங்க இடத்துலேருந்தே அவங்க எடுத்துக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அது காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைம இல்லை அதனால் அதுவே ஒரு ஒரு பெரிய பெரிய வந்து ஒரு சேமிப்பாகதான் இருக்கும் அந்த ஃபஸ்ட் உள்ள அமௌண்ட்டு ரெண்டாவது கிராமத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் ரொம்ப அதிகமாவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சமாகதான் கொடுப்பாங்க இப்போ எல்லாேருமே வந்து நிறைய வந்து மாடி வீடு அப்புடிலாம் கட்டுறதுனால செங்கல் சிமெண்ட்டோடய தேவைலாம் வந்து ரொம்பவே அம் அதிகமாகிருச்சு அதனால ராமநாதபுபுரம் பக்கமெல்லாம் வந்து செங்கல் சிமெ செங்கலுக்கு வந்த அதிகமான கெடுபிடியெல்லாம் ராமநாதபுரம் பக்கம்தான் ரொம்ப அதிகமாயிருச்சு ரெண்டாவது வந்து ஆட்டுப்பண்ணை வந்து வ வைப்பாங்க ஏன்னால் ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கற அந்த வெள்ளாடு வந்து அங்கேனக்குள்ள என்ன செடி விளையுதோ அதை சாப்பிட்டே அது வந்து நல்லா வந்து வளர்ந்துரும் அதனால வெள்ளாட்டுப் பண்ணை வந்து அவர்களுக்கு வந்து ரொம்பவே பயனாக இருக்கும் அவங்களுக்கு எப்படியும் அது வந்து ஆறு மாதத்துக்கு ஒருதடவை ஒரு குட்டி போட்டுரும் திரும்ப அதை விற்பாங்க இது இருக்கும் டவுன் சைடெலெல்லாம் எடுத்துகிட்டுலாம் வந்து அதெல்லாம் விற்றோனா அது இன்னும் அதிகமான காசு வரும் ஒரு வெள்ளாட்டங்குட்டி ஒரு அஞ்சு கிலோ இருக்குது அப்படின்னா இப்போ டவுன் சைட்லெல்லாம் வந்து விற்றோனா எப்படியும் ஏழாயிர ரூபா எட்டாயிரம் ரூபா அந்தமாதிரி கேட்பாங்க அதனால் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் செங்கல் சூளை ஆட்டுப் பண்ணைதான் ரொம்ப வைப்போம்